நம்ம நாட்டுடைய மொழி தமிழ்மொழி தமிழ் தான் நமக்கு நம்ம மக்களுக்கு அடையாளம் இந்த இன்றைக்கு வந்து இந்த தமிழ் மொழி வளர்ச்சிக்காக எல்லா முன்னோர்களும் பாடுபட்டு இன்றைக்கு ஹைகோர்ட்டிலியே வந்து தமிழில் வாதாடலாம்ன்னு சொல்லி பர்மிஷன் வாங்கிருக்காங்க அதேமாதிரி கோயிலில் அர்ச்சனையும் தமிழில் வ பண்ணலாம்ன்னு சொல்லி அறிவித்திருக்காங்க உலக அரங்கிலியும் தமிழ் மொழிக்கு அங்கீகாரம் வாங்கியிருக்காங்க இந்த தமிழுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இப்போ திருவள்ளுவர் வந்து திருக்குறளை எழுதினாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை ஊக்குவிக்கின்ற விதமாக அவரை வந்து பெருமைப்படுத்துற விதமாக நம்ம கன்னியாகுமரியில் வந்து ஒரு சிலைய நிறுவி தமிழ்மொழிக்கு மேலும் பெரு பெருமை சேர்த்துருக்காங்க அதேமாதிரி மு நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே தமிழுக்காக பாடுபட்டு இதுனதோடு இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செம்மொழின்னு சொல்லி அந்த மொழியை அறிவித்து இன்றைக்கி நல்லபடியாக வளர்ச்சிக்கு எல்லாம் வழிவகுத்திருக்காங்க இன்றைக்கி எல்லா இடங்களையும் இப்போ வெளிநாட்டுக்கு போனாலும் தமிழ்மொழிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குற மாதிரி இன்னும் வழிவகை பண்ணனுங்கிறது எல்லாருடைய விருப்பமாக இருக்குது